நான் ஒரு ஆன்லைன் நிறுவனத்தில் பெட்ஷீட் ஒன்று ஆர்டர் அது ஆர்டர் போட்டு விட்டேன் அப்போ அது பார்த்திங்கனா ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஆனால் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு வாரம் ஆகியும் வரல ரெண்டு வாரம் ஆகியும் வரல ஆனால் ஆன்லைன் அதாவது இணையத்தில் அமௌண்ட்டு பணம் பண்ண சொல்லிட்டாங்க நானும் நேத்து பேங்க்கு மூலிமா வங்கி மூலிமா நானும் பணத்தையும் அனுப்பிட்டேன்

வழில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதனால வந்துடும் கொஞ்சம் மேம்பாட்டு இது போய்ட்ருக்கு அதனால வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் வரல அந்த நிறுவனத்தோட பேர் நான் சொல்லிடுவேன் ஆனால் அதை சொல்ல நான் விரும்பல அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் நான் சொல்ல விரும்பலை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிருச்சு நான் வந்து அது என்னோட நண்பனுக்கு பிறந்தநாளுக்கு பரிசாக கொடுக்கலான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் பிறந்தநாள் முடிஞ்சு அவனுக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அதனால வந்து நான் அதை கொடுக்க விரும்பலை அதை வாங்க விரும்பலை அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு ப்ராடெக்ட் வந்துச்சு அந்த ப்ராடெக்ட் வந்து நான் வந்து சிவப்பு நிற பெட்ஷீட் போட்டுருந்தேன் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கனா நீலக் கலரில் வந்திருந்துச்சு சரி கலரு ஓகே நிறம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடெக்ட் அந்த போர்வை எப்படி இருக்குதுனு நம்ம விரித்து பாக்கலாம்னு விரித்து பார்த்தா நடுவில் ரெண்டு ஓட்டை சின்ன ஓட்டையாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணி சின்ன ஓட்டையாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மண்டையையே விடலாம் போல் நம்ம நம்ம போர்வை வாங்குறதே நம்ம உடம்ப ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு தான் அதை ஃபூரா வெளியே காம்மிச்சுட்டா அதுக்கு போர்வையே தேவை இல்லை அவ்வளோ பணம் செலுத்தி நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை நான் இந்தமாதிரி நிறைய ஏமாந்திருக்கேன் ஆனால் இந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் நல்ல நிறுவனமாக இருக்குதுன்னு சொல்லி இதுலேயும் ஏமாந்துட்டேன் அதான் நான் வச்ச மிகப்பெரிய தப்பு என் எல்லாம் நண்பன் பேச்சை கேட்டு தான் நான் வந்து வீணாக போயிடுறேன் ஏன்னா அவங்க தான் இப்படி சொல்லி என்னை இப்படி ஆக்கிட்டானுங்க நல்லா நம்பிக்கை துரோகம் பண்ணுறானுங்க அவங்கள தான் நான் அவங்க பேச்சை கேட்டு தான் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து நல்லா பண்ணிட்டாங்க எனக்கு என்னோட அமௌண்டு போனது தான் மிச்சம் அவங்களை நம்ப முடியலை நம்பி நம்ம ஒரு காரியத்தில் இறங்குனோன்னா அந்த காரியம் விளங்க மாட்டுது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது என்னோட பணம் தான் இப்படி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது நண்பர்களை நம்புறது தப்பா நண்பர்களுக்காக என்னென்னமோ நம்மளும் செய்கிறோம் ஆனால் அவங்க நம்மளுக்காக ஒன்றுமே செய்ய மாட்றாங்க அதை நினைச்சா தான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது நீங்களும் நானும் நிறையா பேர் பாத்திருக்கேன் ஆனால் இந்த ஆன்லைன் நிறுவனம் வந்து எனக்குன்னு இல்லை நிறையா பேருக்கு இந்தமாதிரி நிறையா பிரச்சனைகள் கொடுக்குறாங்க பணத்தை பூரா இப்படி மோசடி பண்ணிடுறாங்க அது போக நிறைய ஆன்லைன் நிறுவனம் வந்துடுச்சு நான் நூறுபா கொடு நான் ஐநூறுபா தர்றேன் அப்படினு சொல்லி ஏமாந்துடுறாங்க ஏமாற வைக்கிறாங்க மக்களை இந்தமாதிரி ஏமாந்து ஏமாந்து தான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் நம்ம இந்த நிலைமை வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேசுகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்ல கடைகள் இல்லாத இடம் இல்லை அப்படி இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் ஐம்பதுருவா நூறுபா போனாலும் போய்ட்டு போகுது கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து வாங்குங்கள் அதுக்காக இணையத்தில் வாங்காதிங்க இணையத்தில் வாங்குனிங்கனா சத்தியமாக சொல்கிறேன் நல்லா இல்லை நீங்கள் திருப்பி யாருகிட்டையும் கேட்கவும் முடியாது ரொம்ப பிரச்சனைகள் வரும் நடக்கிறதுக்கு முடப்படாதிங்க நடந்திங்கனா உடம்புக்கு ஆரோக்கியம் தான் நடந்து போங்க போக்குவரத்துக்கு வந்து பேருந்து இருக்குது மகிழுந்து இருக்குது இருசக்கர வாகனம் இல்லாத வீடே கிடையாது ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு ஐம்பது நூறு போயிடுமோ அப்படின்னு பார்க்காதிங்க உங்களுக்கு ஆயிரம் ஐயாயிரம் போயிடும் போங்க நம்ம தமிழ்நாட்ல தமிழ்நாட்ல இருக்க சிட்டிகளில் இல்லாத பொருளே இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்குது போங்க பொறுமையாக பார்த்து வாங்கிட்டு வாங்க கலர் பார்த்து வாங்கலாம் ஓட்டை எதும் இருக்கான்னு பார்த்து வாங்கலாம் எல்லாம் பார்த்து வாங்கலாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை நீங்கள் நல்ல பொருளாக வாங்கிட்டு வரலாம் அதனால வந்து போங்க நல்ல படியாக போங்க நல்ல படியாக பாருங்கள் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அதையும் மீறி என் நண்பன் ஒருத்தன் உள்ளாடை ஒன்று ஆர்டர் போட்டுருந்தான் அது வந்துச்சு அது நாலு நாள் போட்டுருந்தாங்க ஏதோ அஞ்சு நாளில் வந்துடுச்சு அது சரி அதாச்சும் ஒழுக்கமா வந்துருக்கும்னு பார்த்தா அது அதை விடா மோசமாக வந்திருக்கு நான் உள்ளாடை போட்டுவிட்டா ஆண்களுது போட்டுவிட்டா எனக்கு பெண்களுது வந்திருக்கு அதெல்லாம் எவ்வளோ கடினமான செயல் அது வெளியேவும் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போய் நிறுவனத்தில் போனால் நீங்கள் இல்லை ஏதோ எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அத மாற்றணும் பார்த்தா மறுபடி திருப்பி ஆர்டர் போட்டால் பனியன் வருது நான் போட்டது ட்ரொசர் வந்தது பனியன் இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது அதனால தான் சொல்கிறேன் ஆன்லைனில் வாங்காதிங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் போய் வாங்க பாருங்கள் ஏன்னா கடைகளில் வாங்கினா உங்க மனசுக்கு திருப்தி ஆயிடும் எல்லாம் ஆயிடும் என்னோட கருத்து இது தான்